மொழியிலேயே சிறந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்மொழி தமிழ்மொழி பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை எழுத்து வடிவமாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் தமிழ் மக்கள் அவங்களோடய அடையாளத்தையும் அவங்களோடய உரிமையையும் எப்படி வெளிப்படுத்துனாங்கனா தங்கள் மொழி மூலிமா அதாவது அந்த காலத்தில் ஒரு ஆயிர வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்களையும் பார்த்தீங்கனா கலைகள் மூலிமா சிலைகள் மூலிமா சிற்பங்கள் மூலிமா அவங்க கல்வெட்டுக்கள் மூலிமா நம்மளோடய தங்கள் தமிழ் மொழியை பயன்படுத்தி அடையாளத்தை அவங்களோடய வெளிப்படுத்துகிறாங்க அவங்களோடய உரிமையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இப்போ கூட அரசாங்கத்தில் பார்த்தீங்கனா அகழ்வாராய்ச்சி மூலிமா நிறைய பொருட்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள் பானை வாள் போருக்கு பயன்படுத்துன வாள்கள் வாள் எல்லாமே வந்து க கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுன பொருட்கள் அந்த அவங்களோட அடையாளமாக அவங்க விட்டுட்டு போயிருக்க பொருட்கள் அவங்க வந்து எப்படி அவங்களோடய அடையாளத்தையும் உரிமையும் காப்பாற்றிக்கிறதுக்கு குரல் கொடுத்தாங்களோ அந்த போ போர் நடந்த இடத்துல பார்த்தீங்கனா கல்வெட்டுகளில் சிற்பங்கள் மூலிமாவும் சிலைகள் மூலிமாவும் அவங்களோட வரலாறை அவங்க நமக்கு சொல்லிகிட்டுதான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் அவங்களோடய அடையாளத்தை மிகவும் பாரம்பரியமாக வச்சுட்டு இருந்தாங்க தமிழ் மக்கள் ஏ ஆ வாழ்ந்த இடங்களை பார்த்தீங்கனா ரொம்ப பாரம்பரியமாகவும் ரொம்ப கலாச்சாரத்தோடையும் வச்சுருந்தாங்க அந்த மொழிகள் மூலிமா இப்போ கல்வெட்டுகள் எத்தனையோ கோவில்களில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுருக்கு அதில் தமிழ்மொழி பயன்படுத்துறாங்க அதில் யார் கட்டினா அந்த கோவில் எந்த வருடம் கட்டினது என்பது ரொம்ப அழகாக பொறிச்சுருக்காங்க அவங்க அடையாளத்தையும் உரிமையும் அவங்க மொழி மூலிமா தான் இந்த மாதிரி கோவில்கள் சிலைகள் சிற்பங்கள் மூலிமா தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க